எங்கள் ஊர் மருத்துவமனையில் ம மருத்துவமனை மிகவும் அழகாக இருக்கும் அங்கு இருக்கும் மருத்துவர்கள் நல்ல முறையில் பணியாற்றுவார்கள் கோவிட்டு கோவிட் வந்தப்போலாம் அப்போதான் மாஸ்க்குனால் என்ன அப்படின்னு தெரிய வந்துச்சு மருத்துவர்களோடைய வந்து மதிப்பு என்ன அப்படிங்கிறது மக்களுக்கு புரிய வந்துச்சு ஒவ்வொரு முறையும் கோவிட்டு டைமில்லாம் வந்து அவங்களோடைய வாழ்க்கைய எல்லாம் மறந்துட்டு மக்களுக்காக அவங்க வந்து நிறைய பாடுபட்டாங்க அப்போ வந்து வீடு வீடாக வந்து மாஸ்க்கு கொடுத்தாங்க நிலவேம்பு கஷாயம் ஒவ்வொருத்தருக்கும் கொடுத்தாங்க ஒவ்வொ ஊசியெல்லாம் வந்து கோவிட் ஊசி வந்து எல்லோரும் மக்களுக்கு வந்து நிறைய வந்து வாங்க விழிப்புணர்வு தந்தாங்க இப்படியெல்லாம் போடணும் இதுலெருந்து உங்கள நீங்கள் வந்து காப்பாற்றிக்கணும் அப்போதான் உங்களால் வாழ முடியும் அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருக்கும் எப்படி செய்யணும் என்ன அப்படிங்கறது எல்லாத்துக்கும் விழிப்புணர்வு பண்ணாங்க அதேமாதிரியே நாங்களும் வந்து அதேமாதிரியே போய் கோவிஷீல்டு எல்லாம் ஊசி எல்லாம் வந்து முதல் தவணை ரெண்டாவது தவணை எல்லாம் ஊசி போட்டோம் அந்த நிலவேம்பு கஷாயத்துடைய மதிப்பு என்ன அதனோடைய சிறப்பு என்ன அப்படிங்கறது எங்களுக்கு அப்போதான் புரிய வந்துச்சு அதெல்லாம் வந்து அங்கே போய் காலையில் போனோம்னால் அவங்களே வந்து நிலவேம்பு கஷாயம் போட்டு அந்த பாரலில் வச்சுருப்பாங்க எல்லோரும் போய் ஒவ்வொரு டம்ளர் வாங்கி குடித்துட்டு வந்தாங்க வீட்டில் இருக்கிறவங்களுக்கு முடியாதவங்களுக்கும் அவங்க வந்து பவுட்ராக ஆக்கி வச்சுருந்தாங்க அதெல்லாம் வீட்டுக்கு எடுத்துட்டு வந்து அவங்க சொல்கிற மாதிரி வெந்நீர் வச்சு அந்த பவுட்ரு போட்டு வடிகட்டி பிள்ளைங்களுக்கு பெரியவங்களுக்கு அதெல்லாம் நாங்களும் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாம் செஞ்சு எல்லாம் செஞ்சு கொடுத்தோம் அதேமாதிரியே அது அதனால் நிறைய பயன் கெடைச்சிது எங்களுக்கு வந்து எப்படி இருந்துச்சு அப்படிங்கறது பயன் கெடைச்சிது சின்ன சின்ன காய்ச்சலு சின்ன சின்ன இருமல் சின்ன சின்ன அதாவது வலி இதெல்லாம் போனோம்னால் எங்களுக்கு வந்து நல்ல வைத்தியம் பண்ணுவாங்க வைத்தியம் பண்ணுவாங்க அதேமாதிரியே எல்லோரும் மக்களும் வந்து சாதாரண ஹாஸ்பிட்டலுக்கு சின்னதாக சாதாரண ஹாஸ்பிட்டலுன்னு நினைக்காம அவுங்கவங்க தேவைக்கு ஏற்ற அவுங்கவங்க உடம்புல என்ன பிரச்சனையோ போய் இங்கே எல்லாம் போய் பார்ப்பாங்க அதேமாதிரி இங்கேயும் எல்லாமே நல்லா இருந்துச்சு வைத்தியம் நல்லா இருந்துச்சு அதேமாதிரியே நாங்களும் இங்கே பார்த்துக்கிட்டோம் அதேமாதிரியே நல்லாயிருக்கும் இந்த கோவிஷீல்டுக்கு வந்து அப்போ வந்துதான் மருத்துவமனைனால் என்ன டாக்டருங்களோடைய என்ன எவ்வளோ உயிரை காப்பாற்றுறாங்க அவங்களோடைய உயிரை பணையம் வச்சு மற்றவங்களோட உயிரை காப்பாற்றுனாங்கங்கறது எங்களுக்கு வந்து அப்போதான் புரிய வந்துச்சு அந்த அப்போதான் வந்து என்னென்னு மக்களுக்கு புரிய வந்துச்சு என்ன சாப்பிடணும் சத்தான உணவு சாப்பிடணும் சிறுதானியங்கள்லாம் சாப்பிட்ணும் அப்படிங்கறது அப்போதான் வந்து மக்களுக்கு தெரிய வந்துச்சு அதுக்கப்புறம் மக்கள் வந்து அதேமாதிரியே ஓரளவுக்கு பயன்படுத்தினாங்க டாக்டருங்களும் மக்களை வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க இந்தா நம்ம வந்து பல பேத்து உயிரை காப்பாற்றுனோம் அந்த எல்லோரும் நல்லா இருக்கிறாங்க நம்மளும் நல்லா இருக்கோம் அப்படின்னு அவங்களாலையும் உணர முடியுது இன்றைக்கின்னு இல்லை எப்போவுமே டாக்டருங்கள் வந்து தெய்வத்துக்கு சமம் டாக்டருங்களும் சரி செவிலியர்களும் சரி அதில் வேலை செய்கிறவங்களும் சரி எல்லோருமே தெய்வத்துக்கு சமம் இந்த தெய்வத்துக்கு சமம் அவங்க வந்து உயிரை காக்கக்கூடியவங்க அவங்க என்றைக்குமே அவங்க பணி வந்து சிறப்பாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் நம்மளும் வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள்னால் உடனே ஹாஸ்பிட்டல் போகணும் அதற்கான வைத்தியம் என்னமோ நம்ம வந்து அத பண்ணி ஆரம்பத்துலேயே சரி பண்ணிக்கணும் நம்மளால முடியாத கட்டத்தில் போகும்போது அவங்களாலையும் ஒன்றும் பண்ண முடியாது அப்புறம் சின்ன பிரச்சனை பெரிய பிரச்சனையில் போயிடும் நம்ம தான் வந்து நம்ம உயிரை காப்பாற்றிக்கிணும் காப்பாற்றிக்கிணும் மருத்துவர்கள் வந்து தெய்வத்துக்கு சமமானவங்க தெய்வத்துக்கு சமமானவங்க செவிலியர்களும் வந்து அதேமாதிரி தான் அவங்க உயிரை பணையம் வச்சு நம்ம உயிரை எல்லாம் காப்பாற்றி விடுறாங்க அவங்களும் வந்து நம்ம தெய்வத்துக்கு சமமானவங்க சமம் சமமானவங்க